எங்கள் வீட்டுக்குலாம் கெஸ்ட் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போடா வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அப்படி வந்துட்டாங்கனா போதும் நான் அப்டி ரொம்ப ஹாப்பியாயிடுவேன் அவங்க வந்தாங்கனா அவங்கள எந்த வேலையுமே நான் விட மாட்டேன் நானாகவே எல்லா வேலையும் செஞ்சுருவேன் அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்குன்னு கேட்டு கேட்டு செஞ்சுத்தருவேன் அப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப இப்போ சா பிடிச்சது என்னென்னா பிரியாணி தான் அதுதான் எனக்கு செ நல்லா செய்யவும் தெரியும் அதனால் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கனா ஃபஸ்ட்டு நான் அதைதான் செஞ்சுத்தருவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கிதோ அதை கேட்டு செஞ்சுத்தருவன் நல்லாயிருக்குன் மட்டும் சொல்லிட்டாங்கனா போதும் நான் சா அப்டி சமச்சு சமச்சு கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது கேம்ஸ் விளையாடுவோம் அப்புறமேட்டு செல்லில் பாட்டு கேட்போம் படம் பார்ப்போம் அப்டி வந்து கெஸ்ட்டு மாதிரியே நடத்த மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி எப் எனி டைம் பேசிகிட்டே தான் இருப்பேன் என்னோடய ஹேபிட்டே என்னான்னா ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன் அதும் சொந்தக்காரவங்ளாம் வந்தால் போதும் அந்தக்கதை இந்தக்கத உங்க வீட்டில் என்ன நடந்துச்சு உங்க ஊரில் என்ன நடந்துச்சு நீ ஸ்கூலில் என்ன பண்ண போன அப்படின் பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு ஆனால் ரொம்ப வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் நான் அவங்ளுக்கு தனியாக சமச்சுக் கொடுப்பேனா எனக்கு என்ன நல்லா சமைக்க தெரியுன்னா பிரியாணி சமைக்க தெரியும் தயிர் சாதம் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பில்லாம் ரசம் உருளக்கிழங்கு பொரியல் அது செய்வேன் கீரை கீரையில் வந்து என்ன சமைப்பேனா வந்து மணத்தக்காளி வந்து கீரை டால் பாசி பருப்பு போட்டு அது சமச்சுக் கொடுப்பேன் ஏன்னால் எனக்கு அது ரொம்ப நல்லா சமைப்பேன் அதனால் வந்து கெஸ்ட்லாம் வந்தால் இந்த இந்த இது தான் நான் செஞ்சுத்தருவேன்